ஒவ்வொரு மாநிலத்துலயும் வட்டார பேச்சு வழக்கு அப்படின்றது மாறுபடும் அப்படி பார்த்திங்கனா எங்கள் திருவாரூர் மாவட்டத்துலயும் அப்படிதான் எங்கள் திருவாரூர் மாவட்டத்தில் வந்து வீட்டை ஒட்டி இருக்க கூடியதா வந்து கொள்ளைய வந்து கொள்ள அப்படினு சொல்வோம் ஆனால் சில மாவட்டத்தில் வந்து அதை வந்து தோட்டம் அப்படினு சொல்லுவாங்கள் அப்புறம் வந்து கரண்டிய வந்து ஆப்ப அப்படினு சொல்வோம் கிண்ணத்தை குழி கிண்ணத்தை வந்து வட்டா அப்படினு சொல்லுவோம் தண்ணி குடிக்கிற சொம்பை வந்து ரோட்டா அப்படினு சொல்வோம் ஆத்தா அம்மா அம்மாச்சி அம்மம்மா ஆயா இப்டின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து உறவு முறைகள் வந்து மாறுபடும் அப்புறம் வந்து மச்சினச்சி கொழுந்தனாரு மாமியாரு சின்னத்தான் பெரியத்தான் இப்படி ஒவ்வொரு உறவுமுறைகளுமே வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து வட்டார பேச்சு வழக்கில் வந்து மாறுபட்டு வரும் இது தான் வந்து எங் எனக்கு தெரிஞ்ச தமிழ் மொழிக்கும் வட்டார பேச்சாளருக்கும் உள்ள வித்தியாசம்னு நான் சொல்லுவேன்